வணக்கம் மேடம் மேம் நான் பிஇ சிஎஸ்சி தேர்ட் இயர்லருந்து கார்த்திகா பேசுறேன் மேம் மேம் நான் உங்களை பார்க்க நிறைய டைம் வந்தேன் மேம் ஆனால் கொஞ்சம் நீங்கள் மீட்டிங்கில் ஃப்ரீயாகவே இல்லை அதான் இப்போ க்ரௌண்ட் ஃப்ளோரில் இருக்க ட்ரிங்கிங் வாட்ரு வந்து கொஞ்சம் சுத்தம் இல்லாமல் இருக்கு மேம் இல்லை மேம் அவங்க வரதில்லை மேம் ஆமாம் மேம் வரதில்லை உள்ளே ஃபுல்லாக தூசியாக படிஞ்சு போயிருக்கு மேம் சிஎஸ்சி மேம் தேர்ட் இயர் ஆ ஞானவேல் அண்ணா மேம் எங்களுக்கு நீங்கள் ஆர்ஓ வாட்டர் அந்த மாதிரி எதாவது ரெடி பண்ணி தாங்களேன் மேம் சரிங்க மேம் இல்லை மேம் அதான் மேம் இல்லை மேம் மூண் நால் தடவை நாங்கள் அந்த அண்ணன்டேயே சொல்லிவிட்டோம் மேம் ஆனால் அவங்க சரி பண்ணலை அதனால தான் ஒரு மூணு தடவை உங்களை பார்க்க வந்தோம் ஆனால் நீங்கள் மீட்டிங் மீட்டிங் வெளியில போயிட்டிங்கன்னு சொன்னாங்க மேம் சரிங்க மேம் ஆமாம் மேம் ஆமாம் மேம் சரிங்க மேம் ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் ஓகே ரொம்ப சரிங்க மேம் ஓகே மேம் ஓகே தேங்க் யூ ஸோ மச் மேம்